ஆ சார் சொல்லுங்கள் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஒன்றும் பிரச்சின இல்லை உங்களுக்கு ஏதாவது லோன் வேணுமா சார் ஓகே சார் எடுத்துக்கலாம் சார் ஆர்பி அப்ரூவ்டு தான் ஆர்பிஐ அப்ரூவ்டு தான் சார் எடுத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சினை இல்லை ஓகே சார் வாங்கிக்கலாம் சார் எவ்வளோ சார் எதிர்பார்க்கறீங்க சார் டூ லேக்ஸு சார் உங்கள் சேலரி பார்த்துட்டு டூ லேக்ஸ் வரைலும் வாங்கிக்கலாம் டூ லேக்ஸ்க்கு மேல கூட வாங்கிக்கலாம் சார் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வாங்கிக்கலாம் சார் ஓகே சார் ஓகே சார் அதெல்லாம் பிரச்சின இல்லை சார் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் சார் கொஞ்சம் க அமௌண்ட் கம்மியா கட்டுற மாதிரி இருந்தால் மன்த்து எக்ஸ்டேஜ் ஆகும் சார் அதிகமாகும் மன்த்து

எஸ் சார் கிடைக்கும் சார் இண்ட்ரெஸ்ட்டு ஒரு டென் பெர்சன்டேஜு சார் ஓகே சார்

ஃபைவ் லேக்ஸ் சார் ஃபைவ் லேக்ஸ்க்கு ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஆகும் சார் அதாவது பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கம்மியா கட்டுறதுனால மன்த்தஸ் அதிகமாகுதில்லைங்க சார் ட்யூ அதிகமாச்சுன்னா நா மன் அது இயர் கம்மியாகும் சார் ஒரு டென் ஆகுங்க சார் எஸ் சார் சார் அப்போ வந்து டென் தௌசண்ட் கட்டுற மாதிரி இருந்தால் ஃபைவ் லேக்ஸ்க்கு த்ரீ இயர்ஸ்ஸு

ஆமாங்க சார் ரெண்டு லட்சன்னா என்னங்க சார் வரும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்ஸு ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் சார் இங்கே போடுறாங்க சார் இங்கே வந்து லேட் ஆகிடுதில்லைங்க சார் ம் ம் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வர்றீங்களா சார் ஆஃபீஸ் வந்தீங்கன்னால் நாம ஆபீஸ்லயே பேசிக்கலாம் ஆமாங்க சார் காலையில் ஒரு டென் ஓ க்ளாக் வாங்க சார்

ஆ ஓகே சார் ஆமாங்க சார் நான் ஓகே சார் வாங்க சார் ஒன்றும் பிரச்சின இல்லை பார்த்துப் பேசிக்கலாம் ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார் ஓகே